இப்போ எங்கள் மாநிலத்தில் இருக்கிற என்னென்ன கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இதெல்லாம் ரொம்பவே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சிலது காலமா அந்த சமூக வலைத்தளங்கள் நிறைய பரவனதுனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற மாதிரிருக்கு ஆனால் இப்போது வந்து திரும்ப அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பள்ளிகளிலிமே இப்போ சிலம்பாட்டம் வந்து அந்த கலை வந்து சொல்லி தராங்க அதுக்கப்புறம் அந்த பறை இந்த த தாரை தப்பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான பயிற்சி ஒவ்வொரு பள்ளிகளையும் நடைபெற்று வருது அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம கலாச்சாரமும் அழியாது திரும்பவும் பழைய காலத்தில் எங்கே கேட்டாலும் அந்த மாதிரி எங்கள் திருவிழா நடந்தாலும் கரகாட்டம் இருக்கும் அந்த தாரை தப்பட்டை அந்த சத்தம் எங்கேயுமே ஒலிக்கும் இன் இப்போ வர்ற காலங்கள்லேயும் அதே மாதிரி கண்டிப்பாருக்கும் கண்டிப்பாக மீட்டெடுத்து நம்ம கலாச்சாரத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவோம் இப்போ எல்லா பள்ளிகளிலேமே மாணவர்கள் வந்து ரொம்ப சிலவம் கற்றுக்கறதுலயும் சரி இந்த பறை அந்த இது கற்றுகறதுலயும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கள் சீக்கரமே பழைய காலத்தில் இருக்கின்ற மாதிரி கலாச்சாரம் வந்து சமூக வலைத்தளங்களை முன்னே முன்னே அதாவது பின்னுக்கு தள்ளி முன்னே வரும் அவ்வளோ தான்